மின்சாரம்னாலே நம்மளுக்கு எப்போயுமே கவனச்சிதறல் இருக்கக்கூடாது நம்ம எப்போயுமே கான்ஷியஸாக செயல்படணும் ஏன்னா ஒவ்வொரு ஸ் ஸ்லாட்லேயுமே வந்து கரண்ட் வந்து ஆ இ இருக்கும் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிணா தான் இந்த கரண்ட் சப்ளை வருன்னு இல்லை சப்போஸ் அங்கே எதாவது ஒரு வாட்டர் லீக்கேஜ் இருந்து அது அந்த சப்ளை மேல பட்டுட்ருந்தால் கூட நம்ம சாதாரணமாக போய் கை வைக்கும் போது கூட கரண்ட் ஷாக் ஏற்படும் இப்போலாம் வந்து நிறையா இடத்துல வந்து இந்த ஸ்விட்ச் போர்டுகிட்ட அந்த ப்ளக்கிங் பண்ணுற அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இப்போலாம் வந்து ஒரு கவர் மாதிரி கொடுக்குறாங்க ஸோ நம்ம எப்போயுமே ஒரு குழந்தைங்க இருக்கிற வீட்லேலாம் வந்து நம்ம அந்த ப்ளக் பாயிண்டில் இந்த ப்ளக்கிங் பண்ணுற இந்த கவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்பறமேட்டு அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுல ரொம்ப மும்மரமாக இருப்பாங்க அதனால அந்த குழந்தைங்க அது தவறுதலாக வந்து அந்த ஸ்லாட்க்குள்ளார கை விட்ருச்சுன்னா அது அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடிஞ்சிப் போயிரும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாட்டர் சப்ளை இருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு ஒயர் வந்து அந்த காப்பரில் தெரியுற மாதிரி இருக்கிற அந்த ஒயரை வந்து நம்ம தொடக்கூடாது முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம ஒரு கரண்ட் வேலை செய்யும் போது அந்த இடத்துல நம்ம செப்பல் போட்டுருக்கணும் இல்லைன்னா ஒரு உட்டன் ஸ்லாப் மேல நின்றுட்டு நம்ம அந்த வேலையை செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு எர்த் அடிக்கும்